இப்போ அயர்ன் பாக்ஸு பண்ணுறோம் வீட்டில் வீட்டில் பண்ணும்போது அது துணிக்கு தகுந்த மாதிரி நமக்கு வெச்சு பாயிண்டு வெச்சு பண்ணால் கரெக்டாக இருக்குது பாயிண்டு வைக்காத பண்ணிட்டோம்னா சட்டை அப்படியே ஒட்டிக்குது பாலிஸ்டர் வந்து அப்படி ஒட்டிக்குது அதிகம் சூடு ஏறுச்சுன்னா பாயிண்ட் பண்ணி தண்ணி தெளித்து கரெக்டாக பண்ணால் பண்ணுது இன்னொன்னு பசங்கள் குட்டி இருந்தால் பசங்கள் இருக்குது சின்ன பசங்கள்ன்னா ஸ்விட்ச் ஆப் பண்ணி தான் நம்ம வெச்சுட்டு அப்பால் போகணும் ஆப் பண்ணிட்டு ஸ்விட்சு எடுத்து அப்படியே விட்டு சட்டையில் போக கூடாது வேஷ்டியில் அப்படியே விட்டு போனால் அப்படியே ஒட்டிக்குது என்னுது அப்படி தான் ஒரு சட்டை அதுமாரி போய்டுச்சி அதனால் பசங்கள் இருக்கும் அதுமாரி பண்ணணும் இந்த பொதுவாக ஆப் பண்ணி தான் அதில் நம்ம கையை வைக்கணும் டெஸ்ட்டு பண்ணணும் ஸ்விட்சு போட்டு தான் அது முன்ன டெஸ்ட்டு பண்ணி பார்த்து தான் ஆன் பண்ணணும் இல்லைனா அதுமாரி இல்லைனா நிறைய அதில் ஆபத்து உண்டு அதனால கட் பண்ணணும்